ஊரில் இருக்கிற பள்ளியில் வந்து மாணவர்களை சேர்க்கணுன்னாக்கா நடைமுறையில் உள்ள ஆவணம் மட்டும் தான் பிறந்த சான்றிதழ் ஆதார் ஃபோட்டோஸ் இல்லை வேறு ஸ்கூலில் இருந்து வந்தாங்க அந்த மாதிரினாக்கா அவர்களுடைய டிசி மார்க் ஷீட் இந்த டாக்மெண்ட்ஸ் தான் தேவைப்படும் மற்றபடி கவர்ன்மெண்ட் ஸ்கூலில் வந்து ஃபீஸ் எதுவும் இல்லை ஒன்லி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும் தான் இருக்கும் நார்மலாக சிம்பிளான ஒரு இது கட்டணம் மற்றபடி பிரைவேட் ஸ்கூலில் சேர்க்கணுன்னாக்கா அவர்களுக்குள்ள என்ன ப்ரிஸ்க்ரிப்ஷனில் அவங்க என்ன மென்ஸன் பண்ணியிருக்காங்களோ அவங்களே எக்சிஸ்டன்சி என்ன இருக்கோ அதை தான் வந்து அவங்க வந்து எடுத்துப்பாங்க வாங்கிப்பாங்க